எங்கள் வீட்டில் கோழி மாடு ஆடு இருக்கு அதுக்கு எங்கள் ஊரில் ஒரு சின்ன வெட்னரி ஆஸ்பித்திரி இருக்கு ஆனால் அங்கே வந்து சரியாக டாக்டருங்க இருக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் கம்பௌண்டர் இருந்தால் வந்தால் பார்த்துட்டு போகற பார்த்து ஊசி மருந்து கொடுப்பாங்க சில நேர டாக்டர்கிட்டையே ஃபோனில் கேட்டுங்கூட சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இடத்த க்ளீனாக வச்சிக்கணும் னு சொல்லுவாங்க அதோட ஆடுக்கு மாட்டுக்கு எல்லாத்துக்கும் தடுப்பூசியும் வந்து கரெக்ட்டாக போட சொல்லுவாங்க ஏதாவது சின்ன வித்யாச இருந்துச்சுனா உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வாங்கன்னு சொல்வாங்க அது மட்டுமில்லாமல் இப்போ கடைசியாக ஒரு மாதத்துக்கு முன்னால் தான் ஊசி போட்டோம் அதற்கு எங்களுக்கு வந்து ஒன்று பெருசாக செலவெல்லாம் கிடையாது கவர்ன்மென்ட் ஹாஸ்பித்திரினால அவங்களே கொடுக்கறாங்க ஏதாவது மருந்து கிடைக்கலனா கூட வெளியே எழுதிக் கொடுப்பாங்க நாங்கள் வாங்கி கொடுத்தா அவங்களே போட்டு விட்ருவாங்க இதனால் எங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வருமானமும் கிடைக்கிது